உங்கள் சமூகத்தில் சுற்றுலாவை அதிகரிக்க ஏதேனும் உள்ளுணர்வு உள்ளதா அப்பிடின்னா உள்ளது எங்கள் ஊர்லேருந்து தரங்கம்பாடி பூம்புகார்லாம் இருக்கு அந்த மாதிரி கடல் பிரதேசத்தில் வரும்போது என்ஜாய் பண்ணுறத்துக்கு யாரும் இருக்க மாட்டாங்க ஆனால் எப்படி சொல்றது சனி ஞாயிறு அந்த மாதிரி லீவ் டேஸில் ஹாலிடேஸில் நிறையா பேரை பார்க்க முடியும் நிறைய பேர் வருவாங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறதுனால சில பேருக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறதுனால எங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு பார்க்கோ ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சர்க்கஸ் அந்த மாரி ஊஞ்சல் அதலாம் கிடையாது அந்த மாதிரிலாம் இருந்தால் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் சுற்றுப்புறம் எல்லாம் குப்பையாக இருக்கும் பூம்புகார் அதெல்லாம் ஒரு தூய்மை படுத்தினா அதலாம் நல்லாயிருக்கும் பூம்புகாரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஃபேமஸான ஏரியா தரங்கம்பாடியில் தரங்கம்பாடியை பொறுத்த வரைக்கும் கோட்டை தான் இருக்கும் கோட்டையும் ஒரு பழைய நிலையில் இருக்கிறதுனால அந்த கோட்டை பக்கமும் யாரும் போறதில்லை போவாமலே இருக்காங்க அதெல்லாம் ரீ எனிமினேஷன் பண்ணால் அதலாம் நல்லாயிருக்கும் ரீ எனிமினேஷன் பண்ணால் நிறைய பேர் பார்க்க வருவாங்க அவங்களுக்கும் அந்த இது மேலே ஒரு அட்ராக்டிவாகவும் பிடிக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கிறந்தான் இங்கே ஊர் அந்த மாதிரி எடம் எடம் சுற்றுலா தலங்கள்லாம் ஃபேமஸ் ஃபேமஸாகும் நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக போவோம் ஃப்ரெண்ட்ஸாக போறப்பயும் ஏன்டா இப்பிடில்லாம் இருக்குன்னு பேசிப்போம் இப்பிடில்லாம் இருக்குன்னு பேசிக்கிறதுனாலேயே எங்களுக்கு இந்த மாதிரி அது மேலே ஒரு நெகட்டிவ்னன்ஸ் வந்தது அதலாம் இருக்கக்கூடாதுனா அந்த எடலாம் ஒரு சுத்தமான தூய்மையான இடமா இருந்ததுனா அந்த எடலாம் ஒரு சந்தோசமான இடமா இருக்கும் பிரச்சனையே சுற்று வட்டாரங்கள் சுற்றுலா சுற்றுலாத்தலங்கள் உங்களூரில் ஊக்குவிக்கப்படலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி சுற்றுலாத்தலங்கள் ரொம்ப ஹைய்யாவும் நல்லா பார்க்க டீசெண்டாகவும் இருந்ததுனா நம்ம போகிறத்துக்கு ஒரு எப்படி ஒரு ஆர்வம் வரும் அந்த ஆர்வம் இருக்கும் போய்ட்டு என்ஜாய் பண்ணவும் ஒரு ஜாலினஸ் ஒரு ஹேப்பினஸ் இருக்கும் அப்படியா போய் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக எல்லோரும் போய் அங்கே போய் கிரிக்கெட்டு அது மாதிரி தேவையான வெளாட்டெலாம் வெளாடலாம் இந்த மாதிரி கப்பல் கப்பல்லலாம் ஏறி ஜாலியாக வெளாடலாம் அங்கே வெறும் குப்பையாக இருக்கிறதுனால அந்த சைடுலாம் யாரும் மக்கள்லாம் நடமாட்டமே இல்லை அதனால சுற்றுலாத்தலமே வந்து அழிஞ்சு போகிற மாதிரி இருக்கு அதலாம் மாற்றணும் அதலாம் மாற்றினா நல்லாயிருக்கும்